கவிஞர் வைரமுத்து சொல்லணுன்னா அவங்க வந்து எப்படி சொல்வது எல்லாத்துக்கும் வைரமுத்துனால் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க வைர வைரமுத்து மேலே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அவங்க எழுதுன பாடலெலாம் அவங்க எழுதுன பாடல் அவங்க பாடிய பாடலெலாம் கேட்கும்போது ரொம்ப அதில் அடிக்ட் ஆனவர்களும் இருக்காங்க எல்லாத்துக்கும் அந்த குரல் என்னென் னு தெரியாது அந்த குரல்ல வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க வைரமுத்துகிறவங்க நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அதனால் அந்த வைரமுத்து பா வைரமுத்து சார் பாடினத வந்து நிறைய பேர் அதை வச்சு பாடி அவர்களும் நிறைய பேர் முன்னேற்கிறாங்க எந்த சூழல பார்த்தாலும் வைரமுத்து சார் பற்றி பேசியிருப்பாங்க வைரமுத்து சாரும் நிறைய அவார்டு இது மாதிரிலாம் வாங்கி அவர்களும் நல்லா நல்லா பாட்டு பாடியிருக்காங்க அதை அவர்கனால நிறைய குழந்தைங்களுக்கு ஒரு ஃபியூச்சராக இருக்குது நிறைய பேர் அந்த வாய்ஸ் வச்சு அந்த பா அவங்க பாடின பாட்டை வச்சு நிறைய பேர் பாடி அவர்களும் வின் பண்ணியிருக்காங்க வைரமுத்து வ வைரமுத்து சார் பாட் கவிஞர் பாட்டில் ஆ நிறையா யூஸ் இருக்குது நிறைய பேருத்துக்கும் யூஸ்ஸாகவும் இருந்திருக்கு நிறைய பேர் அதை வச்சு பாட்டும் பாடி நல்லா வின் பண்ணியிருக்காங்க